நான் ஆன்லைனில் வந்துட்டு மேக்கப் ஐட்டம் ஆட்ரு பண்ணி யூஸ் பண்ணிட்டுருந்தேன் அதாவது ஒன் மந்த் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு போக போக வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகுறது வந்து ஸ்டார்ச் ஸ்டார்ட் ஆச்சு அதாவது பிம்பிள்ஸ் வரது அப்புறம் போஸ் ஓப்பன் ஆகிறது இது மாதிரி ஆக்னி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்மிச்சுருச்சு ஸ்டார்ட் ஆக ஆரம்மிச்சுருச்சு அதிகமாக வந்துட்டு கண்ட கிரீம்ஸும் சரி யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே ஈஸியாக கன்டாமினேஷன் வந்து ஆகிருச்சு நான் யூஸ் பண்ணக் கூடியது வந்து ரொம்ப லாங் லாஸ்ட்டிங்காக வரல அதனால் கொஞ்சம் பிம்பிள்ஸு இது எல்லாமே வர ஸ்டார்ட் ஆகிருச்சு